இத்தனை வருடத்தில் நான் பார்த்தீங்கன்னா நீச்சல் கற்றுக்குனது ரொம்ப பெருமையாக நெனைக்கறேன் ஏன்னு கேட்டிங்கன்னால் நீச்சலுங்கறது ஒரு ஒரு ம ஒரு ஆணுக்கு வந்து நல்லா ஒரு பாதுகாப்பை தரும் திடீர்னு யாரோ ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒரு இடத்துல போய் இது மாதிரி நீச்சல் தெரியாமல் குதிச்சு நிறைய பேர் டெத் ஆகறத்துக்கு வாய்ப்பு அதிகம் இப்போ நீச்சல் கற்றுக்கிட்டம்னா நமக்கும் நல்லது நம்ம சுற்றி இருக்கறவங்க எல்லாத்துக்கும் நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னால் இப்போ ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறோம் ஆத்துக்கு எங்கேயோ போகிறோம் அங்கே போய் நீச்சல் இப்போ குளிக்க போகும் போது அங்கே நீச்சல் யாருக்காவது தெரியலனா நம்ம போய் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும் ஏன்னு கேட்டிங்கன்னால் அவர்களுக்கும் நீச்சல் தெரியாது நம்ம நமக்கு நீச்சல் தெரியும் உடனே இப்போ உள்ள குதிச்சு காப்பாத்தலாம் கிணத்துலையும் அப்படி தான் நம்ம ஊர் ஊர்லெலாம் கிணறு இருக்கும் அங்கே போயிட்டு அதுக்குள்ள விழுந்துகிட்டு திடீர்னு கேன் வைச்சுருந்தா பிரச்சனை எதுவும் இல்லை கேன் கட்டிகிட்டு இழுப்பாங்க அது மாதிரி கேன் தவறுதலா அவந்துருச்சினா நம்ம டக்குனு பிடிச்சி காப்பாத்திடலாம் அவங்களையும் எடுத்து போய் காப்பாற்றி நம்மளை ஏனால்இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் டெத் ஆறது கேட்டிங்கன்னால் ஏன்னு கேட்டிங்கன்னால் நீச்சல் தெரியாமல் பேர் இது மாதிரி டெத் ஆகறாங்க அதனால வந்து எல்லோரும் கண்டு கண்டிப்பாக நீச்சல் கற்றுக்கணும்